யா சொல்லும்மா ஓகே ம் சரி ஓகே சரி ஓகே ஓகேம்மா நீங்கள் அவங்களோட வாழ்க்கை வரலாறு அந்தமாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தானே கேட்கறீங்க ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா அதில் டுவென்டி செவன்த்து ப்ளாக் இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புக் இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னால் கீழே செகண்ட் ரோவில வந்து செகண்ட் ரேக் இருக்கும் அதில் வந்து அடுக்கி வெச்சுருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எந்த தலைவர் தேவையோ அதிலே எடுத்துக்கலாம் ஆமாம் அவங்களோட வரலாறு சாதனைகள் எல்லாமே அங்கே தான் இருக்கும் ம் ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் என்ன புக்கு வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து படிக்கலாம் நீங்கள் அப்படி கொடுக்க முடியாதும்மா அதுக்கு நீங்கள் இந்த லைப்ரரியில் மெம்பராக சேர்ந்தா தான் உங்களால் முடியும் அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கேயே உக்கார்ந்து நோட் பண்ணிகிட்டு போயிடலாம் ஆ ஓகே நீங்கள் இதுக்கப்புறோம் நிறையா புக்கு வேணும் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போக ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலே எல்லா புக்கும் இங்கே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு உங்களோடய இது ஒரு ஃபைவ் ருப்பீஸ் கொடுத்து ஜாய்ன் பண்ணிக்கிட்டால் போதும் லைப்ரரியில் ம் ஓகே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையானதெல்லாம் இது பண்ணுங்க

ஆ தேங்க்யூ